தமிழ்நாட்டில் ஜவுளி உற்பத்தியில் மி மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டங்களில் திருப்பூரானது முதன்மையில் இடத்தை பெற்றுள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டத்தைப் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி உற்பத்தியில் ரொம்ப சிறந்து விளங்கினாலும் சில உட்கட்டமைப்பு சரியாக இல்லாத சில காரணங்களினால சில பிரச்சனைகளை முதல்ல ஆரம்பகட்ட சூழல்ல எதிர்கொண்டு வந்தது எந்த வருடவாக்கில்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு வரையிலான காலகட்டங்களில் மிகவும் உட்கமைப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் ரொம்ப குறைவாகவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் கழிவு நீர் செல்வதற்கான வாய்க்கால்கள் சாயக் கழிவுகள் செல்வதற்கான வழி அதனை சுத்திகரிப்பதற்கான வழிமுறைகள்லாம் சரியாக பின்பற்றாமல் இருந்தாங்க இதனால் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு பொல்யூஷன் அதாவது நீர் மாசுபடுதல் என்பது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நிலத்தடி நீர் மட்டும் வந்துவிட்டு ஆரம்ப காலக்கட்டங்களில் ரொம்ப மாசுபட ஆரம்பித்தது கழிவு நீர் நேரடியாக பூமியில் கலந்ததினால பின்னாடி அரசாங்கம் எடுத்த சில ஆக்கப்பூர்வமான திட்டங்கள்னாலேயும் கழிவு நீர் வடிகால் வசதிகளில் வந்துவிட்டு சாயக் கழிவுகள் கலக்காத வண்ணம் இருக்கிறதுக்காக வேண்டி சாயக் கழிவுகள சுத்திகரித்து அதனை தனியாக பிரித்து நல்ல தண்ணியில் ரீசைக்கிளிங் மூலமாக அதாவது மறுசுழற்சி மூலமாக மீண்டும் வந்துவிட்டு சாயப்பட்டறைகளுக்கே வந்துவிட்டு பயன்படுத்த கொடுத்தது கொடுத்தது அரசு அதனால் என்ன ஆச்சு அப்படினு பாத்திங்கனா சாயக் கழிவு வந்துவிட்டு பூமியில் கலக்கிறதனோட அளவு மிகக் குறைவாக குறைவான அளவே இருந்துச்சு அதே நேரத்தில் வந்துவிட்டு ஒரே தண்ணியை ரீசைக்கிளிங் பண்ணி நிறைய முறை பயன்படுத்துவதுனால் தண்ணீரினுடைய தேவையும் அதிகரிக்காமல் ஒரே அளவில் இருந்தது அதாவது மறுசுழற்சி மூலிமா பயன்படுத்திய நீரையே திரும்பத் திரும்ப பலமுறை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை அரசு உருவாக்கித் தந்தது இது ஒரு பெரிய சாதகமான சூழல் இருந்தாலும் என்ன ஒரு பெரிய பின்னடைவாக அமைஞ்சது திருப்பூருக்கு அப்படினு பாத்தோம்னா இந்த கொ கொரோனா வைரஸ் பரவலுக்குப் பின்னாடி ஏற்றுமதியின் ஜவுளி பொருட்களோடய ஏற்றுமதியின் அளவு குறைந்ததாலேயும் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்த ஆர்டர்களோடய அளவு குறைஞ்சதுனாலையும் ஜவுளியோடய உற்பத்தி வந்துவிட்டு கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க நேர்ந்தது நேரிட்டது இப்போ க சமீப காலத்தில் வந்து பாத்தோம்னாலுமே கூட வந்துவிட்டு பாத்தீங்கனா அந்த கொ கொரோனா வைரஸ் காலத்துக்கு பின்னர் வந்துவிட்டு பின்னடைவை சந்தித்த நிறுவனங்கள் வந்துவிட்டு அவங்க இன்னும் அந்த முழு திறன் திறனோடு செயல்பட்டு உற்பத்தியை செய்யமுடியும் செய்யக்கூடிய நெலமைக்கு வந்து சேரலை சொல்லப்போனோம்னா இ இது நிறைய குடும்பங்கள் வந்துவிட்டு பாத்தீங்கனா திருப்பூரில் ஜவுளி உற்பத்தியை சார்ந்து இருந்த குடும்பங்கள் இப்போ வேற்று வேறு தொழிலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போது சமீப காலத்தில் பெரிய நிறுவனங்கள் மட்டும் தான் வந்துவிட்டு இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட ஜவுளி உற்பத்தியோட ஏற்பட்ட வீழ்ச்சியலியும் கொஞ்சம் ஏற்றுமதியில் ஏற்பட்ட குறைவையும் தாங்கி நிக்குது சிறு நிறுவனங்கள் நிறையா வந்துவிட்டு இந்த வி ஏற்றுமதி குறைந்ததை அடுத்து ஸ்டாண்ட் பண்ணி நின் நிற்க முடியல அதனால் ரொம்ப ஒரு வீழ்ச்சிய தான் சந்தித்திருக்குதுனு சொல்லணும் அரசு வந்துவிட்டு இப்போது நிறைய முதலீடுகள உள்ள கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக செயல்பட்டு வருது இதே போல் தொடர்ந்து செயல்பட்டால் திருப்பூரோடய சூழ்நெலய வந்துவிட்டு மறுபடியும் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உள்ளூர் உற்பத்தியில் சிறு தொழில்களா இருந்த சின்னச் சின்ன மிசின்ஸு வெச்சு அதாவது தையல் இயந்திரங்களை வெச்சு கொஞ்சம் குறைந்த அளவில் வந்துவிட்டு ஆட்ரு எடுத்து செஞ்சிட்டுருந்தவங்களோட நெலமை கொஞ்சம் கஷ்டமான நிலமைல தான் இருக்குது அதே நேரத்தில் க சாயக் கழிவு பொருட்கள் வந்துவிட்டு அதிகமாக கலக்கிறதுனால மாசு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் நிறைய தட் கட்டுப்பாடுகளை விதித்திருக்குது அதனை பின்பற்ற முடியாமல் சில ப பட்டறைகள் சின்னதாக இருந்த பட்டறைகள் சரியான கழிவு மேலாண்மைய பின்பற்றாத பட்டறைகள எல்லாமே வந்துவிட்டு இப்போது மூடி மூடிவிட்டாங்க அதாவது அவங்களோட தொழில விட்டு வெளியேறிவிட்டாங்க சிலர் வந்துவிட்டு வேறு மாவட்டங்களுக்கு இடம் பெயர்ந்திருக்கிறாங்க சரியான மறுசுழற்சி முறைகளை பின்பற்றக்கூடிய ஆலைகள் ம அந்தத் தொழில வந்துவிட்டு சரியாக பின்பற்றி செஞ்சிட்டுருக்கிறாங்க அரசும் அதற்குத் தேவையான உதவிகளை செஞ்சு வருது